தீபாவளி கொண்டாடுவோம் தீபாவளி காலையில் ஏன்ச்சு எல்லாருக்கும் எண்ணெய் தேச்சு நாலு மணிக்கெல்லாம் தலைக்கு குளித்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து பட்டாசு வெடிப்பாங்க பசங்க குழந்தைங்கள பட்டாசு வெடிக்க விட்டுட்டு அன்னிக்கி மட்டன் சிக்கன் இதெல்லாம் எடுத்து சமச்சு காலையில் ஸ் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு காலையில் அதுக்கப்புறம் வீட்டில் எதுனா பலகாரம்லாம் செஞ்சு வச்சு கும்பிட்டு எல்லாருக்கும் பக்கத்துலலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவோம் அதுக்கு ட்ரெஸ் எடுக்கப் போகும்போது ஒரு பத் ஒரு வாரம் இருக்கும்போதே தீபாவளி ட்ரெஸ் எடுக்கணுன்னு சொல்லிட்டு போயிட்டு தீபாவளிக்கு ட்ரெஸ் எல்லாம் எல்லாருக்கும் ஃபேமிலியில் எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துன்னு வருவோம் எனக்கு இதான் வேணும் அதான் வேணும் அப்படின்னு எல்லாருக்கும் போயிட்டு கடையில் எடுத்துட்டு வருவோம் ட்ரெஸ் எடுக்கப் போவோம் அப்புறம் பொங்கல் வந்துச்சுனால் அதேமாதிரி பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்க ஒரு வாரம் இருக்கும்போதே போய் பொங்கலுக்கும் எல்லாருக்கும் ஃபேமிலலாம் ட்ரெஸ் எடுத்துட்டு வருவோம் பொங்கல் வந்து ஃபர்ஸ்ட்டு பொங்கல் அன்னிக்கி போகி அன்னிக்கி வீடு எல்லாம் துடச்சிட்டு அன்னிக்கி கொஞ்சம் பொங்கல் வச்சு சக்கரைப் பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவோம் சும்மா விடக்கூடாது அன்னிக்கி அப்படின்றதால மறுநாள் பெரிய பொங்கல் அன்னிக்கி பொங்கல் வச்சு கரும்பெல்லாம் வாங்கினு வந்து அது மஞ்சள் கொம்பு அதை இலப்பு பூனு ஒன்று இருக்கும் அது அப்புறம் இது தே தேங்காய் வெத்தலை பாக்கு பழம் மாங்கொத்து எல்லாம் கொணாந்து வச்சு மஞ்சள் எல்லாம் வச்சு மாடியில் கொண்டு போய்விட்டு பொங்கல் வச்சு பொங்கல் சாமி சூரியனைப் பார்த்து சாமி கும்பிடுவோம் அது சாமி கும்புடறதுக்கு முன்னாடி கீழே தண்ணி தெளித்து கோலம் போட்டு அதுக்கு கலர் கோலமாவுலாம் போட்டு நல்லா அலங்கரிப்போம் அதேமாதிரி மார்கழி மாதம் ஃபுல்லாகவே எதோ வீட்டில் வெளியில் நல்லா சாணிலாம் தெளித்து கோலம் பெ பெருசாக கோலம் போட்டு அதுமேல் பூசணிப்பூ வச்சு சாமி கும்பிட்டு ரெண்டு பக்கம் விளக்கேத்தி மார்கழி மாதம் ஃபுல்லாக கும்பிடுவோம் மார்கழி முடிஞ்ச உடனே பொங்கலுக்கு இந்தமாரிலாம் செய்வோம் அப்புறம் கார்த்திகை தீபத்துக்கு தீபத்தின் அன்னிக்கி வீட்டில் படையல்லாம் போட்டு வடை பாயசம்லாம் செய்து கிருத்திகை சாமிலாம் கும்பிடுவோம் கார்த்திகை தீபம் விளக்கேற்றும் போது கீழே வீடு ஃபுல்லாக ஏற்றுவோம் படியில் மாடியில் மோட்டருலாம் இருக்குது மோட்டராண்ட ஏற்றுவோம் பாத்ரூமில் வா படிக்கட்டில் ஃபுல்லாக வச்சுட்டு அவ்வளோ அலங்கரிப்பாக இருக்கும் வெளியில் வைக்கிறது அப்படியே குத்துவிளக்கு மாதிரி வச்சு அழகாக அலங்கரித்து பூவெல்லாம் வச்சு நல்லா பண்ணுவோம் கார்த்திகை தீபம் மூணு நாளும் விளக்கு வைப்போம் ஃபர்ஸ்ட்டு நாள் வந்து கொஞ்சம் அதிகமாக விளக்கு வைப்போம் ரெண்டாவது நாள் கொஞ்சம் கம்மியாக வைப்போம் மூணாவது நாள் அன்னிக்கி வந்து நாட்டுக் கார்த்திகை அன்னிக்கி ஒரே ஒரு விளக்குதான் வைக்க சொல்வாங்க அதனால ஒரு விளக்கு அங்கே வச்சுட்டு வச்சுட்டு மோட்டறாண்ட வச்சுட்டு தெருவில் ஒரு அஞ்சு விளக்கு வைப்போம் அதேமாதிரி கார்த்திகை தீபம் பண்ணுவோம் நல்லா பண்ணுவோம் எல்லாருமே வெடி எல்லாமே தீபாவளிக்கு மாதிரி வெடிலாம் எடுத்து வச்சு பட்டாசுலாம் வெடிப்பாங்க பசங்க இந்த புஸ்வானம் சங்கு சக்கரம் மேலே ராக்கெட்டு கலர் கலராக வெடிக்கிறது எல்லாமே வெடித்து ஒரே அமர்க்களமாக கொண்டாடிட்டு இருப்போம் கார்த்திகை தீபத்தை அதுக்கப்புறம் குலதெய்வம் கும்பிட போவோம் கூழு கூழு ஆடி மாதம் ஆனால் ஞாயிற்றுக்கிழம டைமில் ஏன்னா வேலைக்குப் போகிறதால ஞாயிற்றுக்கிழம ஊற்றுவாங்க இங்கே அதனால எல்லாமே ஞாயிற்றுக்கிழம ஊற்றுறதால கூழு ஊற்றுவோம் கூழு ஊற்றுறதுக்கு வந்து காலையிலேயே கூழு முன்னாலே மாவு கரைச்சி வச்சு கூழெல்லாம் ஆக்கிவிட்டு மறுநாள் காலையில் ஏன்ச்சு வீடெல்லாம் துடச்சி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கூழுல்லாம் கரைச்சி வச்சு கொழுக்கட்டைலாம் செய்து கும்பம் போடுறதுக்கு எல்லாமே கார குழம்பு அதெல்லாம் செய்து ஏன்னா எங்களுடைது வந்து கவுச்சு படைக்க மாட்டோம் அன்னிக்கி அது அப்பத்துலேருந்து பெரியவங்க கவுச்சு படைக்காமல் செய்து கொடுத்துட்டாங்க அதனால எல்லா காயும் மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் கரு எல்லாம் போடுவோம் ஆனால் கருவாடு மட்டும் போட மாட்டோம் அதை மாதிரி காரக்குழம்பு வச்சு கூழு ஊற்றுவோம் கூழு ஊற்றும்போது கொழுக்கட்டை கையில் கொடுத்து அனுப்பிச்சிடுவோம் எல்லாருக்கும் வர்றவங்களுக்கு முருங்கக்கீரை உருவிட்டு வந்து முருங்கைக்கீரை செய்வோம் வாழக்காய் பொரியல் அந்தாரி எதுனால் செய்து சாமி கும்பிட்டு கீழே போய் கூழை ஊற்றிட்டு கூழு கிழேதான் மேல் மாடியில் ஊற்றக்கூடாதுனு கீழே கொண்டு போய் அந்த இடத்துல கோலம்லாம் போட்டு எல்லாரையும் ஒரு பத்து பதினைஞ்சு வீட்டுக்கு கூப்பிட்டு எல்லாரையும் வர சொல்லி அவங்க வந்து நின்ற ஒடனே சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மெக் கீழே சாமி கும்பிட்ருவோம் மேல் மாடிக்கு வந்து மாடிலேயும் கும்பிடுவோம் வீட்டில் படையல் போட்டு எல்லா கும்பிட்டுட்டுப் போய் அவங்குளுக்கு கூழெல்லாம் ஊற்றிட்டு வருவோம் அதேமாதிரி கூழ் ஊற்றி முடித்த உடனே மறுநாள் காலையில் குல தெய்வத்துக்கு சாமி கும்பிட போவோம் பச்சையம்மா கோயிலுக்கு அப்போ வந்து காலையில் திரும்ப மறுநாள் காலையிலேயும் வீடெல்லாம் தொடச்சு ஃபர்ஸ்ட் இங்கே குல தெய்வத்தை கும்பிட்டுட்டுப் போயிட்டு பொங்கல் மூணு பொங்கல் வைப்போம் எங்கள் குலதெய்வம் வந்து மன்னார் சாமி முனிஷ்வரன் பச்சையம்மா மூணு அதனால மூணு பொங்கல் வைப்போம் மூணு பொங்கலில் ஒன்று வந்து சக்கரைப் பொங்கல் ஒன்று வந்த மிளகு பொங்கல் ஒன்று வெறும் வெள்ளைப் பொங்கல் மூணு பொங்கல் வைப்போம் மூணு பொங்கல் வச்சு மூணு இடத்திலியும் கும்பிடுவோம் தனியாக ஃபர்ஸ்ட்டு முனீஷ்வரன் ரெண்டாவுது மன்னார் சாமி மூணாவது பச்சையம்மா அப்படி கும்பிடுவோம் அப்படி கும்பிடும்போது எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க ஒரு பதினஞ்சு வீட்டுக்கு மொத்தமாக போவோம் போயிட்டு மொத்தமாக பதினஞ்சு பேரையும் கலெக்ஷன் பண்ணி காசு கொடுக்கிறது கூட வச்சு பொரிகடலை அவுல் அதில் உடச்ச கடலை வெல்லம் எல்லாம் பகுந்து பானகம் கரைச்சி வைப்போம் பச்சையம்மாவுக்கு எப்பவுமே முனீஷ்வரன் பானகம் இருக்கனுனு பொரிகடலை ஒரு தாம்பாளத்தட்டும் இது இது பானகம் ஒரு தவலையும் எடுத்துட்டு போயிட்டு கரச்சு வச்சு கும்பிட்டுட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பொரிலாம் கொடுப்போம் பானகம் கொடுப்போம் எல்லாம் கொடுத்து முடித்து நாங்கள் ஒரு பதினஞ்சு இருபது வீட்டுக்குப் போவோம் அவ்வளோ ஜாலியாக இருக்கும் அன்னிக்கி காலையில் போனோம்னா எப்படியும் வீட்டுக்கு வர்றதுக்கு மூணு மணி ஆகிடும் அவ்வளோ ஜாலியாக இருக்கும் கொண்டாடிட்டு வர்றது பத் பலது ஒன்றா ஒரு வருஷத்துக்கு ஒருவாட்டி ஆடி மாதல்லாம் பொங்கல் வச்சுருவோம் மற்றபடி நார்மலாக போகிறதன்னக்கி வெறும் அர்ச்சனை மட்டும் பண்ணிவிட்டு வந்துடுவோம் பொங்கல் வைக்கிறது ஒரு டைம் தான் அதேமாதிரி அங்கே வாழைப்பந்தல் இங்கே பக்கத்தில் வைப்போம் இந்த வாழைப் பந்தலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றோனா அங்கேயே பொங்கல் வைப்போம் மூணு பொங்கல் அங்கேயே வைப்போம் அப்புறம் கூழு ஊத்துகிற அன்னிக்கி இங்கேயே அன்னிக்கி சாயங்காலமே அம்மனுக்கு ஒருபொங்கல் வைப்போம் அம்மனுக்கு பொங்கல் வைக்கும்போது எல்லாமே எங்கள் பங்காளிங்க எல்லாம் கும்பலாக வருவாங்க போயிட்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு அன்னிக்கி வீட்டில் எல்லா பா சாப்பிட்ருவோம் அதேமாதிரி ஒவ்வொரு விஷேசமும் செய்யும்போது சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிடுவோம் வீட்டுக்கு வாங்கன்னு வருவாங்க அந்த பார்த்திங்கன்னா தீபாவளி மாதிரி நல்லா அமர்க்களமா கொண்டாடுவோம் எந்த எந்த ஒரு விஷேசனாலும் அவ்வளோ விஷேசமாக இருக்கும் குல தெய்வம் கும்பிடும்போது எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் வீட்டில் எதிர்நோக்கி வீட்டிலேயும் இருக்குது பச்சையம்மா படம் இருந்தாலும் கீழே போர்டு போட்டிருக்க இடத்துல போய்விட்டு மஞ்சள் குங்குமல்லாம் வச்சு அருகம்புல் அறுத்துட்டு வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அருகம்புல்லுலாம் அதில் சொருகி வெத்தலை பாக்கு தேங்காய் பழம் எல்லாம் வச்சு கீழே தீபராத்தனை பண்ணி தேங்காய் உடச்சி அந்த தேங்காய் பார்த்தாலே தெரிஞ்சிடும் எப்படி உடஞ்சிருக்குனு அதேமாதிரி அது தேங்காய் குல தெய்வத்துக்கு முன்னைக்கி கும்பிட்டுட்டு தான் எந்த ஒரு வேலைக்குமே நாங்கள் போவோம்